சூப்பராக இருக்கும் எங்கள் வீடு எங்கள் வீட்டில அதிகபட்சம் எங்கள் ஸ் வீட்டை சுற்றிலும் மரங்களை வச்சு நான் வளர்த்துக்கொண்டு வந்தேன் ஒவ்வொரு நாளும் அந்த மரத்தை நான் தண்ணி ஊற்றும்போது எதுக்காக அந்த மரம் வளர்க்குறேன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு ஏக்கமாக இருக்கும் ஆனால் நான் அந்த மரம் வளர்த்தனால எனக்கு ஒரு பலன் கிடச்சுது ஏன்னா மரம் நான் அநேக மரங்கள் வளர்க்கும்போது அநேக பறவைகள் வந்து உட்காரும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும் ஓ நம்ம வளர்த்ததுக்கும் ஒரு காரணம் உண்டு இந்த பறவைகள்லாம் வந்து உட்காருது ம் சொல்லி நான் சந்தோஷப்படுவேன் அதான் சந்தோஷப்படும் போது அதுங்களுக்கு வந்து அப்பப்போ ஒரு பவுல்ல எடுத்து ஒரு கிண்ணமோ இல்லை ஏதோ ஒரு டப்பாவோ எடுத்து வச்சு அதுக்கு தீவனம் தீவனத்தை வைப்பேன் பொறி பொட்டுக்கடல்ல இந்த மாரி போட்டு அதை நான் கொடுக்கும்போது அது பக்கத்தில் தண்ணி வைப்பேன் அப்படி செய்யும்போது அந்த பறவைகள் வந்து சாப்பிடும் போது தண்ணி குடிக்கும் போது நான் ரசித்து ஏன்னா சாப்பிடும் போது சண்டை போடும் தண்ணியை குடிக்கும் போது சண்டை போட்டுக்கிட்டு அது கா கத்தி கத்திக்கொண்டே இருக்கும் அதிகாலையில் பார்த்திங்கன்னா எல்லா பறவைகளும் வந்து மரத்தில உட்காந்து கத்தும் கத்தும்போது சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த அந்த கத்துற சத்தத்தை நான் கேட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் மைண்ட் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் நான் அப்படியே இயற்கையாகவே ரசித்துக்கொண்டே அப்படியே ஒரு நேச்சுரலாக இருப்பேன் அப்படியே இதுதாங்க இனிமேல் இதான் வாழ்க்கை இனிமேல் இப்படி தான் இருக்கணும் இதுதான் எனக்கு பிடிச்சதே இருக்குதுன்னு சொல்லிட்டு அநேக திரும்பி அநேக மரங்களை வளர்க்க ஆரம்பித்தேன் அநேக மரத்தை வளர்த்து அநேக பறவைகள் திரும்பி வரவும் அநேக பறவைகளுக்காக நம்ம நான் தீவனம் போட்டு கொண்டிருந்தேன் ஒரு நாள் அதே போல் அதே இன பறவைகள் வந்தது தீவனத்தை சாப்பிட்டு சண்டைபோட்டுனு அது கத்தும்போது அது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பலவிதமான புறா பல விதமான பறவைகள் எங்கள் வீட்டுக்கு வந்தது இதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது